நான் ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை நான் வந்து ரத்து செய்யணும் ஏன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணது வந்து தாமதம் ஆகிடிச்சி நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் கேட்டிருந்தேன் ஆனால் அவங்க அரமணி நேரம் ஆக்கிவிட்டாங்க எனக்கு வந்து அந்த தாமதம் ஆகிடிச்சி எனக்கான உணவு நேரமும் முடிஞ்சு போச்சு அதனால எனக்கு அந்த உணவு தேவை கிடையாது ஸோ அதனால நான் வந்து ரத்து பண்ணிவிட்டேன் அதுக்கான பணம் வந்து எனக்கு திரும்ப கிடைக்கல எவ்வளோ நேரம் ஆகுது எனக்கு தெரில நான் வந்து சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி பணம் திருப்பி கொடுங்க அப்படின்றத பட் ஆனால் இன்னும் எனக்கு அது பணம் கிடைக்கவே இல்லை எனக்கு அதுக்கான காரணம் வேணும் ரொம்ப நேரம் ஆகிடிச்சி அது எப்படின்னா ஒரு நான் வந்து காலையில் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் இன்னும் எனக்கு சாயங்காலம் ஆகிடிச்சி எனக்கு இன்னும் பணம் வந்து திருப்பி கிடைக்கல எனக்கு அதுக்கான காரணம் வேணும் அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த தளத்துக்கு நான் தொடர்பு கொண்டேன் ஆனால் எனக்கு அந்த பதில் வரல எனக்கு சரியான பதில் எதுவும் வரல கேட்டதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஆனால் இன்னும் அந்த பணம் கிடைக்கவே இல்லை நான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ரத்து பண்ணிவிட்டேன் பத்து நிமிஷம் வரவேண்டியது வந்து இருபது இருபது நிமிஷம் ஆச்சு அப்புறம் வந்து முப்பது நிமிஷம் ஆச்சு என் உணவு வந்துவிட்டு கிடைக்கவேயில்ல அதனால நான் ரத்து செஞ்சுருக்கேன் அதுக்கான பதிலும் எனக்கும் வரல திரும்ப கிடைக்கவே கிடையாது நான் வந்து ஒரு காலையில் சாப்பிட தோசை இட்லி பொங்கல் மூணு இது பண்ணியிருந்தேன் எனக்கு காலையில் உணவு நேரம் வந்து பத்து டு பதினொன்று நான் ஆர்டர் பண்ணது ஒரு ஒன்பதே முக்கால் அது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒன் ஆர் மேலே ஒருமணி நேரத்துக்கு மேலே ஆகிடிச்சி ஸோ நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு ஆனால் அது கிடைக்கல சீக்கிரம் அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னோட பணத்தை